யோகா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயசில் இருந்து அறுபது வயது வரைக்கும் பண்ணலாம் நான் யோகா பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மெடிட்டேசன் அப்புறம் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டென்சன் இல்லாமல் இருக்கலாம் நல்ல இன்னு இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ரிலாக்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல சூரிய சூரியனை பார்த்து நமஸ்க்காரம் பண்ணுறது அந்தமாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மெடிட்டேசன் கொடுக்கும் நல்லது